ஹலோ ரவி ஏஜென்சியா நான் சாந்தா பேசுகிறேன் நான் உங்ககிட்ட கார் புக் பண்ணிருந்தேன் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு மதுரைக்கு போகிறதுக்காக ஆனால் உங்கள் டிரைவர் இதுவரைக்கும் வரல டைம் எட்டு மணிக்கு புக் பண்ணேன் ஒன்பது ஆயிடுச்சு இதுவரைக்குமே அவர் வரவே இல்லை நான் அதனால வேற காரில் நான் போயிட்டேன் அதனால் என்னோட பயணத்தை நீங்கள் ரத்து செஞ்சுக்கோங்க உங்களோடய ஆர்டரை நிறுத்திக்கோ